ஹலோ ஹலோ ஃபெலிக்ஸுங்களா எங்களுக்கு நாங்கள் போன டைம் நான் டூரிஸ்ட்டுங்க போன டைம் நீங்கள் வந்தப்போ உங்கள்க் கிட்டே அந்த இட்லி சாம்பார் வடை டேஸ்ட் ரொம்ப ஒட்டிடுச்சி இந்த சவுத் இந்தியன் ஃபுட்டை ரொம்ப நல்ல அளவில் நீங்கள் செஞ்சு கொடுத்துருந்திங்க அது அது திரும்பவும் இப்போ கிடைக்குங்களா நாங்கள் அதுக்காக தான் திரும்ப இங்கே ரிட்டன் வந்திருக்கோம் அதை சாப்பிட்றத்துக்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு அது கொஞ்சம் இந்த இட்லி சாம்பார் வடை மட்டும் எங்களுக்காக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்களா ம் நாங்கள் நீங்கள் தானிய வகை செஞ்சே எங்களுக்கு கொடுத்துட்றீங்களா அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சினை இல்லைங்களே அது கிடைக்குங்களா உங்களுக்கு ஈஸியாக சரி ஓகேங்க ஓகேங்க ம் இந்த போன டைம் வந்துட்டு நாங்கள் உளுந்து வடை தாங்க டேஸ்ட் பண்ணிணோம் அது தான் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருந்துச்சு நாங்கள் ஒரு ஐம்பது பேர் வந்திருந்தோம் அவங்க அவங்க ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரிட்டன் உங்களுக்கு சாப்பிட்றத்துக்காகவே நாங்கள் திரும்ப எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கோம் அதனால நீங்கள் இது மட்டும் எங்களுக்காக கொஞ்சம் அர்ஜெண்டாக பிரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க மேம் ஓகேங்க ம் இல்லை நாங்கள் நிறையா இடம் போயிருக்கோம் ஆனால் இவ்வளோ எங்களுக்கு ஈவினிங் கிடைக்குங்களா நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் ரூம் போய்கிட்ருக்கோம் நாங்கள் போய்விட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறோம் எங்களுக்கு கொஞ்சம் ஈவினிங் வாக்கில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ந குழந்தைங்க இருக்காங்க அதனால கொஞ்சம் ஈவினிங் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஓகே ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ரொம்ப நன்றிங்க நாங்கள் எவ்வளோ கடையில் சாப்பிட்ருக்கோம் எவ்வளோ டிஷ் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்தளவுக்கு டேஸ்ட்டு இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதில்ல ரொம்ப நல்லாயிருக்குங்க பிரமாதமாக இருக்குது ஓகேங்க ஓகேங்க மேம் நாங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் பக்கத்தில் வந்துடுறோங்க மேம் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க ஓகேங்கம்மா ஆ ரொம்ப நன்றிங்க